நாங்கள் வந்து தென்னை மரம் போடுவோம் எலுமிச்சை எலுமிச்சை செடி பூசணிக்காய் செடி கொடி மாதுளம்பழம் இந்த செடிங்கள்லாம் வந்து வச்சு வளர்ப்போம் பாதாம் இந்த மாதிரி போடுவோம் வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து மிளகா மிளகாச்செடி கத்தரிக்காய்ச்செடி இந்த மாதிரி போடுவோம் முள்ளங்கி வந்து கத்தரிக்காய் இந்தமாதிரி எல்லாம் செடிகள வள வளர்க்குவோம் கொடி அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வளர்த்துவோம் மரம் வந்து ஒ தென்னைமரம் போடுவோம் புளியமரம் இந்த மாதிரி வந்து மரங்கள் நிறைய வந்து நிறைய போடுவோம்